வாழ்க்கையின்னு வர்றப்போ வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கக்கூடிய பாடங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் வந்து நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது அந்த வாழ்க்கை பாதையில் அப்படிங்கிறது வந்து மேடு பள்ளம் குண்டு குழி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நல்லது கெட்டது எல்லாம் இருக்கும் நம்ம எது நல்லதோ எது நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தருமோ அதுக்கான பாதையை நோக்கி தான் நம்ம செல்லணும் அதை விட்டுட்டு நம்ம பணம் ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி நம்ம தவறான வழியிலேயோ அல்லது தவறான பாதையில் போய் நம்ம சீர்கெடக்கூடாது ஆனால் நம்ம வாழ்க்கையில் பணம் ஒரு முக்கியந்தான் ஆனாள் அதுக்காக நம்ம பாடுபட்டு நம்ம உழைப்பினால சொந்த உழைப்பினால நம்மளுக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றம் தருமோ அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்மளுக்கு பாடுபடாமயோ அல்லது இலவசமாகவோ அல்லது மற்றவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பணமோ வந்து நம்மளுக்கு நிரந்தரமாக இல்லை நம்ம உழைப்பினால நம்ம முன்னேற்றத்திற்கு கிடைக்கக்கூடிய பணத்தை மட்டுந்தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கைன் சொல்லி போகாமல் மற்ற எல்லாத்தையும் அனுசரிச்சி இன்பம் துன்பம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையும் இருக்கணும் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் எல்லோருமே மன உளைச்சல் ஆளாகி தான் இருக்கிறாங்களே தவிர யாரும் நல்ல ஒரு நிலையில் நல்ல மன நிலையில் யாரும் இல்லை எல்லாம் மருத்துவரை அணுகக்கூடிய நிலையில் தான் இருக்கிறாங்க வாழ்க்கையில் பணம் பணம் சொல்லி அலைஞ்சிட்டு வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமல் நம்ம வந்து செல்லக்கூடிய நிலையில் வந்து இருக்கிறாங்க பணம் மட்டும் வாழ்க்கைன்னு சொல்லி இருக்காமல் மற்றதை பற்றியும் யோசிக்கணும்